நான் என் வீட்டு தோட்டத்தில் எப்போவுமே பயன்பாடுகள் அதிகம் நிறைந்த செடிகளையும் கொடிகளையும் தான் வளர்த்துக்கிட்ருக்கேன் ஏன் அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும் நிறைய தாவரங்கள் வந்து பயன்படுத் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் என்னுடைய சாதாரண சமையலுக்கு தேவையான காய்கறிகள் பழ் பழங்கள் தரக்கூடியது அந்த மாதிரி தான் வைச்சிப்பேன் அதுவும் ஓ என்னோட செடி கொடிகளோட தேர்ந்தெடுப்பு முறை எப்படி இருக்குதுன்னா ஒன்று ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்ததுனால் இன்னொன்று ஒரு அதுக்கான ஒரு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான விதைகளை தான் ஒரு பருவத்தில் விதப்பேன் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து நான் செஞ்சுயிட்ருக்கேன் அது எனக்கு ரொம்ப லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குது லாபம்னால் வெளியில் விற்கிற அளவுக்கு நாங்கள் வைச்சிக்கல ஏன்னால் ஒரு சிறிய மாடி தோட்டம் மாதிரி தான் வைச்சிருக்கேன் ஆனால் வெளியில் போய் வாங்காமல் எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இதனால நாங்கள் பயன்படுத்திக்க முடியுது ரொம்ப பயனுள்ள வகையில் செடிகளை நான் தேர்ந்தெடுத்து வளர்த்துகிட்ருக்கேன் மே அதனால் எனக்கு ஓரளவுக்கான செலவுகள் குறைகிறது